ஆடு மாடு கோழி மூணுமே ஒரே இடத்துலயே வளர்க்கலாம் அது எந்த பிரச்சினையும் இல்லை அதற்துக்கான இது இடத்த ஒதுக்கி கொடுத்து தீனி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கும் வருமானம் ஒரு இது ஒரு கால்நடை ஒரு இது பராமரிக்கிறதோட இது மாதிரி கலந்து செய்யும்போது நமக்கு செலவும் கம்மியாகவும் வருமானம் அதிகமாகவும் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வளர்க்கலாம் எந்த தப்பும் இல்லை